பொதுவாகவே தமிழ் பெண்கள்னாலே அவங்க வந்து ஒரு பலமும் சமயோஜித புத்தியும் வீரமாக தான் இருந்துருக்காங்க அப்போ உள்ள பெண்கள் அந்த அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வீரமங்கை வேலுநாச்சியார் வந்து தன்னுடைய எதிரிகளை போ விரட்றதுக்காக மற்ற சிற்றரசர்கள் கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு பெண்ணாய் இருந்து எல்லாரையும் ஒன்று திரட்டி எதிரிகளை வந்து விரட்டி அடிச்சாங்க அப்படின் நான் நம்ம வந்து படிச்சிருக்கோம் பார்த்ததில்ல அவங்கள நம்ம பார்த்ததில்லன்னாலும் அவங்களுடைய கதைகளை படிக்கும் பொழுது பெண்கள் உண்மையிலையே பலமானவர்கள் புத்திசாலிகள்ங்கிறதை நம்ம வந்து தெரிஞ்சிக்கிறோம் அதே மாதிரி புலியை வந்து தன்னுடைய குழந்தைய கடிக்க வந்த புலியை முறத்தாலையே அடிச்சு விரட்ன தமிழச்சியைப் பற்றி நம்ம வந்து கேள்விப்பட்டுருப்போம் கதைகளாக நம்ம வந்து கேட்டுருக்கோம் அவ்வளோ தான் அதே மாதிரி ஜான்சி ராணி இவங்கெல்லாம் வந்து பெண்கள்லையே வந்து ரொம்ப வீரமான பெண்கள் அப்படின்னு சொல்லுறாங்க இப்போ கூட நம்ம மல்யுத்தம் குத்துச்சண்டை இதுலெல்லாம் வந்து நம்ம பெண்கள் வந்து அதிகமாக வந்து இது தன்னுடைய வீரத்தை வெளிப்படுத்திக்கிட்டுருக்காங்க இதெல்லாம் நம்ம வரைவேற்கக்கூடியது தான் இருந்தாலும் அவங்கள பற்றிய வந்து நம்ம அப்பப்போ கேட்கறோம் தெரிஞ்சுக்கிறோம் மற்றபடி பெண்களை வந்து நம்ம வந்து இன்னமும் வந்து போற்றப் போற்றி வளர்க்கிற சூழ்நிலையை இன்னும் வந்து நம்ம சமூதாயம் வந்து ஒத்துக்காம இருக்கிறது தான் வ வருந்தக்கூடியதாக இருக்கு நம்மளுக்கு